சின்ன வயதுலே எங்களுக்கெலாம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுனால அந்த விவரம் எங்களுக்கு தெரியிலை தோட்டத்தைப் பற்றி கல்யாணம் ஆக பதத்தில் கல்யாணம் ஆன பசங்களெலாம் ஆன பதத்தில் பசங்களெலாம் ஸ்கூல் அனுப்பித்த பிற்பாடு காய் எங்கிருந்து எப்படி தயாரிக்கிறாங்க நம்மளுக்கு சுத்தமாக வருதா ஒரு கீரெயெல்லாம் அப்படின்னு பயந்து பயந்துக்கின்னு சாப்பிட்றதா இருக்குது அதனாலே நம்பளே ஒரு பொன்னாங்கண்ணிச் செடி கொண்டாந்து செடியாண்ட வீட்டில் செங்கல் வச்சு மண் உரம் போட்டு நம்பளே நட்டு ஒரு கீரை ட்ரேவில் விட்டு இப்போ கொத்தமல்லி இது புதினா இருக்குது பார் அது செடியாக நட்டு அதை என்னவோ கத்திரி செடி அது நட்டு நாங்களே அதை அறுத்துக்குவோம் ஏன் நம்ப போய் பயந்து பயந்துக்குன்னு பண்ணணும் நம்பளே நட்டு அதுக்கு ஓஸ் போட்டு தண்ணி போட்டு நாங்களே புடிச்சு அதைபத்தி நாமளே அறுத்து நம்ப சுத்தமாக காய் சாப்பிட்ணும்னு நாம் நாங்கள் தயாரிச்சு நாங்களே சாப்பிட்றமேரி சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எந்த நோயும் அது மருந்தில் கொ கொண்ணார்றாங்க நமக்காக அம்மா அதிகமாக எங்களுக்கு உரம் போடணுன்றதெலாம் இல்லை அதனாலே நாங்களே தயாரிச்சு நாங்களே சாப்பிட்றோம் சுத்தமான காய்கறி எங்களுக்கு தேவைன்னு நாங்களே சின்ன சின்ன செடிங்களை வச்சு அதை உற்பத்தி பண்ணி தக்காளி செடி வீடடில் மிளகாய் கத்தரிசெடி புதினா கொத்தமல்லி கீரை முள்ளங்கி பீன்ஸு அப்புறம் கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் மணத்தக்காளி செடி அந்த வெதைய விட்டு அந்த செடி நட்டு அந்த கீரையை பறிச்சி சாப்பிடுவோம் அப்புறம் பெரண்டை அப்புறம் எங்களுக்கு தேவையான கீரைகளெலாம் அதில் நட்டு நாங்கள் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு தேவையான பொருளெலாம் நாங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் முருங்கைமா முருங்கை மரம்கூட போய் கீரை விற்கிறாங்க அது எப்படி வருதோ எங்கேருந்து ஒடித்தார்றாங்களோ பூச்சி அரிச்சு அந்த கெளை நட்டு அதை உற்பத்தி பண்ணி கீரையை சாப்பிட்ணும் நம்ப இடத்துலருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சு நம்ப கையிலேருந்து சாப்பிட்ணும் அது ஒடிச்சு அது எடுத்துக்கின்னு வர்றாங்க உழுந்து போடுறமேரி ஆயிடுது அப்படின்றதுனால நாங்களோ எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் பருப்புக்கீரைகூட சட்டியில் விட்டுட்டோம்னா ஒரு இணுக்கு நட்டுட்டோம்னால் அது உலகம் பூரா ஆயிடும் அத நாங்கள் அதை சாப்பிட்றோம் எல்லாமே ஆரோக்கியமாக நாங்களே தயாரிச்சு நாங்களே சாப்பிட்றோம்